வணக்கம் சமைப்பது பெண்கள் மட்டும் செய்யும் வேலை என்று நினைக்கிறீர்களா அப்படின்ற கேள்விக்கு என்னோட பதில் என்னன்னா பெண்கள் மட்டும் வந்து சமைப்பது வந்து வேலை கிடையாது ஆண்களும் வந்து சமைக்கலாம் எங்கள் குடும்பத்துலேயும் வந்து எங்கள் அப்பாலாம் சமைக்க மாட்டாங்க எங்கள் பிரதர்லாம் வந்து இப்போ இந்த ஜெனரேஷனில் வந்து எல்லாம் வந்து சமைக்கிறதுக்கு ஈடுபாடோடு இருக்காங்க அதாவது நைன்டீஸ் எய்ட்டீஸ் வரையும் வந்து சமைக்கிறதில் மோஸ்ட்டாக ஆண்கள் வந்து ஆர்வம் காட்ட மாட்டாங்க நைன்டீஸுக்கப்றமேட்டுக்கு வர ஆண்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்பிங் மைண்டோடு அந்த சமைக்கும் ஆர்வத்தோடயும் இருக்காங்க என் தம்பிலாம் சமைப்பாங்க இப்போது வர வர இந்த டூ கே கிட்ஸுனு சொல்கிறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு வர ஜென்ரேஷன்லாம் பொம்பளைப் பிள்ளைங்களை விட பசங்கள் தான் வந்து சமைக்கிறாங்க வீட்டில் அவங்க பொம்பளைப் பிள்ளைகளே சமைக்க மாட்டேங்குது பொம்பளப் பிள்ளைங்கள் தான் வந்து ஜென்ஸ் மாதிரி வெளியே போய்ட்டு வேலை செஞ்சுட்டு வந்து ரெஸ்ட்டெடுக்கிறது ஆண்கள் வந்து வீட்டு வேலை செய்கிறது அந்தமாதிரி வந்து போய்ட்டுருக்கு இப்போ எங்கள் வீட்லேலாம் என் தம்பிலாம் வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டேஸ்லாம் அவனுங்களே வந்து ஆர்வமாக சமைப்பாங்க என் எனக்கும் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க எங்கள் அப்பா வந்து அப்படித்தான் இருப்பார் வீட்லேயே வீட்டு வேலை செஞ்சுட்டு வெளிவேலை செஞ்சுட்டு சமைக்கிறதுக்கு சமையல் கட்டு பக்கம் வந்து எட்டி பார்த்தது கிடையாது ஆனால் வந்து இப்போது கொஞ்சம் கொஞ்சம் என் தம்பி செய்கிறத பார்த்துட்டு எப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் செய்வார் அந்த ஆர்வம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் சரி நம்மளும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோம் போவோம் அப்படினு காய்கறி வெட்டிக் கொடுக்குறது போகிறது அந்த சமையலுக்கு தேவையான ஹெல்ப்பிங் வந்து சமைக்க என்னெல்லாம் அடுப்பில நின்று சமைக்க மாட்டார் ஆனால் அதுக்கு தேவையான ஹெல்ப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுவாங்க என் தம்பி நல்லா சமைப்பாங்க அது என்னது அது எதாவது சாம்பார் வைக்கிறதாக இருக்கட்டும் இல்லை வேறு ஏதாவது இந்த சிக்கனில் வேறு எதாவது செய்கிறதா இருக்கட்டும் இந்த சைனீஸ் ஐட்டம் அந்தமாதிரி ஏதாவது பர்கரு இல்லை ப்ரெட் டோஸ்ட்டு அந்த மாதிரிலாம் நிறையா வந்து செய்வாங்க விதம் விதமாக செய்வாங்க அவங்க வெளில சாப்பிட்றதுனால அதல்லாம் பார்த்துட்டு வந்து சரி வீட்லேயே ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆனால் ஆனால் நான் வந்து நானும் ட்ரை பண்ணுவேன் நான் இருந்தாலும் வந்து என் தம்பி ஆர்வத்துக்கு வந்து சமைக்க மாட்டேன் எப்பயாவது சமைக்கிறது போகிறது அந்த மாதிரி ஏன்னா நம்மளாம் வந்து நைன்டீஸ் டூ கே இது அந்த ரேஞ்சில்லையா அதனால் அந்த மாதிரிருக்கும் அதுக்கப்புறமேட்டுக்கு இப்போ வந்து ஜென்ஸ் வந்து மோஸ்ட்டாக வேலை வந்து செய்யணும் சமைக்கிறது செய்யணும் ஏன்னா வந்து இப்போது வந்து அப்போ எங்கள் அப்பாலாம் செய்யலன்ற காரணம் வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து வெளியே வொர்க்குக்கு போய்ட்டு அவங்கதான் வந்து சம்பாத்தியம் செய்கிறது ஃபுல்லாக வந்து அவங்க தான் பண்ணிட்டுருந்தாங்க வீட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலைகளை பொறுப்பாக எடுத்து செய்கிறது குழந்தைகளுக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்குறது இல்லை குழந்தைங்களை பாத்துக்கிறதா இருக்கட்டும் அவங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குறது அந்தமாதி அவள் வீட்டில் பெரியவங்களை பாத்துக்கிறது ஃபுல்லாக பெண்களோட வேலையாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து சம்பாத்தியம் வந்து கம்மியாக தான் சம்பாதித்தாங்க அதுக்கு தேவையான போதுமான அளவு சம்பாத்தியம் செஞ்சு அவங்க வந்து அதுலேயே கம்ஃபர்டபிளாக வாழ்ந்துட்டுருக்காங்க இருந்தாங்க இப்போருக்க கால கட்டத்தில் வந்து நம்ம அந்த ஒரு ஆள் மட்டும் சம்பாதிக்கிறது வந்து நமக்கு வந்து செட்டாகாது ஏன்னா அந்த வீட்டில் உள்ள தலைவனும் சரி தலைவியும் சரி ரெண்டு பேரும் சம்பாத்தியம் செஞ்சால் தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து நிலைநிறுத்த முடியும் ஏன்னா இப்போருக்க சூழல் வந்து அப்டியாகிடிச்சி குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் இல்லை உணவு சாப்பிட்ற சாப்பாட்டுலேருந்து வாங்குகிற ட்ரஸ்ஸு அப்புறம் திங்ஸ்ஸு ஏதாவது தேவை அன்றாட அடிப்படை தேவைகளுக்கே வந்து காசு வந்து அதிகமாக ஆகுது அமௌண்ட் அதிகமா ஆகுறதுனால ரெண்டு பேரும் வந்து பேரன்ட்ஸு சம்பாதிச்சால் தான் வந்து அந்த குடும்பம் வந்து ஒரு செட்டில்டாக அட்லீஸ்ட் ஒரு மிடில் கிளாஸ் ரேஞ்சாவது அவங்க வந்து வருவாங்க ஒரு ஆள் மட்டும் சம்பாத்தியம் செய்கிறது வந்து இப்போருக்குறதுல கொஞ்சோம் கேள்விக்குறி தான் வாழ்க்கையை ஓட்டுறதுல அப்போ வந்து இந்தமாதிரி சூழல் இருக்கப்போ அப்போ ரெண்டு பேரும் வந்து வேலைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டுதான் ஆகணும் கேர்ள்ஸ் தான் சமைப்பாங்க பெண்கள் தான் சமைக்கணும் அடுப்படியில் நின்று ஆண்கள்லாம் சமைக்கக்கூடாது அப்படின்ற கண்டிஷன்லாம் வந்து இப்போ வந்து செட்டாகாது அவங்க வந்து இப்போ ஷேர் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க ஹெல்ப்பாவது பண்ணணும் சமைக்கிறியா சரி நான் வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் காய்கறி வெட்டுறேன் இல்லை மற்ற ஏதாவது பாத்திரம் கழுவுறது அந்தமாதிரி வேறு வீட்டு வேலைகள் ஏதாவது இருந்தாலும் குழந்தைங்கள கொஞ்சம் நேரம் பாத்துக்கிறேன் அதுவரையும் சமை அப்படின்றது வந்து அவங்க வந்து எடுத்துச் சொல்லணும் அந்த செய்யணும் வேலையை வந்து செஞ்சால் தான் வந்து அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா காலையில் இப்போது ஒரு ஒம்போது மணிக்கோ இல்லை பத்து மணிக்கே சில பேர் இந்தமாதிரி ஆஃபிஸ் ஓப்பனாகிறப்ப சில பேர் வந்து எட்றைக்கு ஏழு மணிக்கெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸில் வேலைப் பாக்கிறவங்கள்லாம் கிளம்புவாங்க போவாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டைமிங்க்குள்ளே சாப்பாடு கட்டி முடிக்கணும் வீட்டு வேலைகள்லாம் முடிக்கணும் முடித்தா தான் வந்து அவங்கள இவங்களும் அவங்களோட ஹஸ்பெண்டும் கிளம்ப முடியும் இந்த வீட்டுப் பெண்ணும் வந்து வேலைக்கு வந்து கிளம்ப முடியும் அவங்களோட குழந்தைங்களும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப முடியும் அப்போதான் எல்லோருமே அந்த சிச்சுவேஷனில் கெளம்பணுன்றதுனால அவங்க வந்து எல்லோருமே வேலைகளை வந்து பகிர்ந்துக்கிட்டால் தான் வந்து அந்த குடும்பத்தை வந்து ரன் பண்ண முடியும் வீட்டில் ஒரு பெரியவங்களாக இருந்தாலும் சரி சரி அவங்க வந்து மற்ற யாராவது ஒரு வேலைக்கு போட்டு அவங்கள பார்த்துக்க சொல்லிட்டு போனாலும் சரி அந்தமாதிரி இருந்தாலும் இவங்க வந்து வேலையை தன்னோட வேலையாக அவங்க பார்த்தா தான் வந்து அந்த குடும்பத்தை பண்ண முடியும் நாம் வெளியாளையும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம நம்பி இருக்க முடியாது அப்படின்ற சமயத்தில் இவங்க தான் வந்து பொறுப்பாக எடுத்து நடத்தணும் அப்போ போட்டிப்போட்டுட்டோ இப்போ அதனாலேயே மனஸ்தாபம் வர்றது போறது அந்த மாதிரிலாம் வந்து ஏற்படாது இப்போ இவங்களும் வெளில போய்ட்டு ஆண்களும் வெளியே போய்ட்டு வந்து வீட்டில் வந்து அக்கடானு உட்காந்து இருந்தாங்கன்னா இப்போ பெண்கள் வந்து வெளில போய் வேலை செஞ்சுட்டு இவங்களும் வந்து சமைக்கணும் போகணும் ஏன் குழந்தைங்கள பார்க்கணும் ஹோம் வொர்க் சொல்லித்தரணும் அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப இவங்களுக்கு ஓவர் டென்ஷன் ஆகிரும் ஓவர் ப்ரஷர் ஆகிரும் அந்த சமயத்தில் வந்து அப்போ அவங்களோட வீட்டுக்கார் கணவர் கூட வந்து கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவு ஏற்படும் நீ செய்ய மாட்டாயா நான் செய்யணுமா அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து வேறுபாடு ஈகோவில் போய் முடிஞ்சு அது பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வந்து முடியுறத்துக்கான காரணங்கள்லாம் இருக்குது அதனால் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்போ அந்த வீட்டு கணவரோ இல்லை அவங்க இப்போ பசங்கள் பெரிய பசங்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து அந்த குடும்பத்தை எடுத்து நடத்தணும் அவங்களும் அவங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணும் வயசான காலத்தில் ஏன்னா பெண்கள் வந்து இப்போ ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் கம்மியாருக்காங்க ஆண்களும் சரி ஆண்களும் இப்போ ஏன்னா இப்போ இருக்க உணவு முறை வந்து அப்படி இருக்குது எல்லாம் வந்து ஹெல்த் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க உணவு தான் வருது எல்லாம் கெமிக்கல்ஸ் போட்டு மருந்து போட்டு அந்தமாதிரி காய்கறியாக இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் சத்துள்ள தானியங்கள் எல்லாம் வந்து மருந்து போட்டு பண்றதுனால ஒழுங்கான சரியான முறையில் நமக்கு வந்து அந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் அனைத்தும் வந்து கிடைக்கிறதில்ல அப்படியிருக்கும் போது எல்லோருக்குமே வந்து அந்த உடல் வீக்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அந்தமாதிரி வீக்னஸ் இருக்கிறப்போ எல்லோருமே அப்போ கொஞ்சம் ஹெல்த்தாகவும் சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாம் வேலையை இது பண்ணால் தான் வந்து அவங்களால் கரெக்டாக செய்ய முடியும் சத்துள்ள உணவாக வந்து சாப்பிட முடியும் அப்படி சாப்பிட்டாதான் அவங்களோட குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கும் பின்னாடி வந்து நம்ம ஜென்ரேஷனே வந்து அடுத்த ஜென்ரேஷனே வந்து ஹெல்த்தான ஒரு ஜென்ரேஷனாக கொண்டுவர முடியும் அந்த சமயத்தில் வந்து அப்போ ஆண்களும் வந்து ஹெல்ப் பண்ணணும் அவங்களும் முழு ஈடுபாட்டோடு வந்து வேலை செஞ்சு அவங்களும் வந்து அவங்களோட மனைவியை உக்கார வெச்சு இல்லை சமைச்சி கொடுக்குறதோ இல்லை சனி ஞாயிறு அந்த மாதிரி லீவு நாளில் வந்து அட்லீஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அவங்களுக்காக அவங்க வந்து சமைச்சிக் கொடுக்கறது போகிறது அந்த மாதிரிலாம் வந்து செய்யலாம் அவங்களோட குழந்தைகளையும் வந்து இதில் வந்து ஈடுபாட்டோடு வந்து செய்ய வைக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஈடுபடுத்தினா தான் வந்து பெரிய வயதாகும் போது அவங்களோட பருவ நிலை அடைந்து ஒரு கல்யாண பக்குவம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வரும் அடுத்தது வந்து நம்மளும் இந்தமாதிரி பண்ணணும் நம்மளும் உதவி பண்ணணும் போகணும் பக்குவமிருக்கும் அவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கை இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க இல்லை வீட்லேயே அவங்கள பொத்தி பொத்தி வளர்த்து வெச்சுட்ருந்தா அவங்க வந்து வந்து அவங்கள இது ஒரு பெரிய பாரமாக நினைப்பாங்க இந்த மாதிரி வேலை செய்யணுமா இவ்வளோக்கு கஷ்ட படணுமா போகணுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து நான் இந்த புரிதல் இருக்காது அப்போ இந்த மாதிரிலாம் அவங்க வீட்டை எல்லோரும் பகிர்ந்து செய்கிறப்ப இவங்களுக்கு வீட்லேயும் வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பாங்க எல்லா வேலையும் பக்குவமாக எடுத்து செய்வாங்க அதேமாதிரி வெளியில் சோஷியல் ஒர்க்கும் வந்து அவங்களால செய்ய முடியும் அந்த எண்ணம்ன்றது அப்போ தான் வரும் வெளியில் போய் சோஷியல் ஒர்க் பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் இவங்களுக்கெல்லாம் உதவி பண்ணணும் இந்தமாதிரி உதவி பக்குவம் இருந்தால் தான் ஏதாவது பெரிய நஷ்டம் ஏற்படும் போதோ இல்லை இந்த வயதானவர்கள் ரோட்டில் இருக்கும்போது அவங்கள வந்து காப்பாத்துறது போகிறது இந்த மாதிரி பக்குவத்தில் வந்து அவங்க வந்து ஈடுபடுவாங்க அப்போ வந்து நிறைய இந்தமாதிரி முதல்ல இந்த குழந்தைகள் ட்ரஸ்ட்டோ இல்லை மற்ற இந்த பெரியவர்கள் ஹோம் ட்ரஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து வராது பெரியவங்களை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் வேலைக்கு போறதுனால பெரியவங்களை பார்த்துக்க முடியலைன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து வெளியே விட்டுட்டு போய்ட்றாங்க ஒரு ட்ரஸ்ட்டுனு சொல்லிட்டு எல்லாத்தையும் முதியோர் இல்லம்னு சொல்லிட்டு அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு போய்ட்றாங்க அப்போ அந்தமாதிரிலாம் வந்து ஆகாமல் வீட்லேயே வந்து அவங்க வந்து அதுக்கேற்ற டெக்னாலஜி இப்போது வளர்ந்து வந்துகிட்டுருக்கு இப்போ ஆர்டிபீஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சி அந்தமாதிரி டெக்னாலஜிஸ்லாம் வந்ததுக்கப்பற அவங்கள பாத்துக்கிறதுக்குனு இப்போ வந்து ஒரு ஹெல்ப்பிங்காக இருக்கும் இந்தமாதிரி ஒரு ஆள் வெளியாட்களை போடலனாலும் இந்தமாதிரி ரோபோடிக்ஸு அந்தமாதிரிலாம் வெச்சாக் கூட அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கனா பாதுகாப்பாக இருப்பாங்க அவங்கள கண்காணிக்கிறது எப்பவும் வந்து இவங்க டெக்னாலஜி மூலிமா இவங்க கண்காணிச்சுக்கலாம் போய்க்கலாம் ஏன்னா இவங்க வந்து இப்போ வெளியில் போய் விட்றதுனால அவங்களுக்கு வந்து மனஸ்தாபம் இந்தமாதிரி நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பிள்ளைகள படிக்க வெச்சு வேலை வாங்க வெச்சு பண்ணதுனால அவங்க வந்து இந்தமாதிரி நம்மள தனியாக விடுறாங்களே வயதான காலத்தில் பாத்துக்காமல் அந்த மாதிரி ஒரு மனஸ்தாபமும் வந்து ஏற்படாமல் இருக்கும் அவங்க குழந்தைங்க இருந்தாலும் அவங்க கூட இந்த பெரியவங்க விளையாடுறப்ப அவங்களுக்கும் வந்து சொல்லி தருவாங்க தெரியாதது போகாதது சொல்லித் தருவாங்க இப்போது அந்தமாதிரி இப்போது ஒரு ஆண் வந்து சமைக்கலை போகல அந்தமாதிரி இது மட்டும் இல்லை இது காமனாக வந்து நான் வந்து பேசுகிறது அதனால் அந்த பெண்கள் வேலை அப்படின்னு ஒதுக்கக்கூடாது ஆண்கள் வேலை அந்த மாதிரி ஒதுக்காம எல்லா வேலையும் எல்லாம் செய்ய முடியும் அப்படின்ட்டு எல்லாம் கொஞ்சம் நெனைச்சாங்க நெனைச்சி ஈடுபட்டு அவங்க வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் வெளி வேலைகள் எல்லாம் செஞ்சாங்கன்னா இந்த தேசம் வந்து முன்னேறதுக்கு இது ஒரு நல்ல உதவி புரியும் அப்படின்றத நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் நாங்களும் இந்த ஜென்ரேஷன்றனால நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஈடுபட்டுட்டுருக்கோம் எங்களோட வீட்டு வேலையும் சரி இந்த வெளி வேலைகள்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் காட்டிட்டுருக்கோம் நம்மளோட ஆரோக்கியத்தை வந்து நம்மளே வந்து பேணி காத்துக்கணும் அதனால் நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச முயற்சிகளை எடுக்க பாருங்கள் தேங்க்யூ